கிராமத்தில் மின்சாரம் பயன்படுத்தம் பல்வேறு விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க கிராமத்தில் இருக்கிற அன்றாட மக்களோடய ஏ வீட்டு வீட்டு தேவைக்காக மின்சாரம் கண்டிப்பாக உதுவுதுங்க வீ ஒரு லைட் ஃபெசிலிட்டியோ ஒரு ஃபேன் ஃபெசிலிட்டியோ இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக சர்வைவ் பண்ண முடியாது அது கிராமமாக இருந்தாலும் சரி பட்டணமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மின்சாரம் தேவைப்படுதுங்க விவசாயத்தில் மின்சாரன்னு மின்சாரத்தோடய பங்கு என்னன்னு சொன்னால் மி மீன்ஸ் மின்சாரத்தினால இப்போது அந்த காலத்தில் எல்லாமே தண்ணீரை வந்துட்டு கிணற்றில் அந்தமாதிரி இடத்துல ஆறு அந்தமாதிரி இதில் இருந்து தான் தண்ணீர் எடுத்து விவசாயம் பண்ணிட்டிருப்பாங்க இப்போது இருக்கிற காலகட்டத்தில் மோட்டார் போரு போரு போட்டுட்டு அதில் இருந்து மோட்டாரை செட் பண்ணி அதில் அன் அந்த இதில் இருந்து தான் தண்ணியை எடுத்து அவங்க வந்துட்டு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறோம் க வேலி கம்பிகளை இப்போது வந்துட்டு விவசாயத்தில் நிறைய இப்போ ஏதாச்சும் ஒரு விளைச்சல் போட்டோம்னா அதில் தேவை இல்லாத ஒரு விலங்குகளோ இது தேவைல்லாத மற்ற இனங்களோ வந்துட்டு அதை நாசப்படுத்தறத்துக்கு நிறையா வாய்ப்பிருக்குது அந்த நேரத்தில் நம்ப வந்துட்டு மின் மின்சார வேலியை போட்டு வைச்சோம்னா அந்த இது வந்துட்டு அவங்க அந்த விவசாய நிலத்துக்குள்ள வராம விலங்குகள் எதுமே விவசாய நிலத்துக்குள்ள வராமா நம்ம அதை தடுக்கலாம் அந்த வகையில் மின்சாரம் விவசாயத்துக்கு உதவுது